பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிராமப்புற பிள்ளைங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா ஏன் பிள்ளைங்கள இதே நான் அதில்தான் படிக்க வச்சுட்டு வரேன் ஏன்னா நல்லம் இதுவும் கொடுக்குறாங்க